கம்மின்

ஓகே ஷோர் உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா ஓகேமா நீங்கள் டென்த்தில் என்னம்மா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஓகே உங்களுக்கு என்னையப் பொருத்தவரைக்கும் நான் என்ன ஐடியா கொடுப்பேன் அப்படினா நீங்கள் ஃபோர் நைன்டி எடுத்துருக்கீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து பயாலஜி குரூப் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துருந் எடுத்திங்கனா உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ப்யூச்சருக்கு வந்து இந்த குரூப் வந்து ரொம்பவே ஹெல்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்ட்டில் போகிறதா இருந்தாலும் இந்த குரூப் உங்களுக்கு வந்து ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நீங்கள் வந்து மெடிசன் சைடு அந்தமாதிரி நீங்கள் வந்து அங்கிட்டுப் போகிறதுனாலும் உங்களுக்கு இந்த குரூப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுமா உங்களுக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கள் ஸ்கூலோட ரூல்ஸ் என்ன அப்படினா இங்கே வந்து ஹாஸ்ட்டலில் தங்கிதாம்மா நீங்கள் படிக்கிறமாதிரி இருக்கும் ஏன்னா வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் வந்து மெயின் அச்சீவ்மெண்ட்டாக நினைப்போம் ஹாஸ்ட்டலில் தங்கி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே வா ஓகேமா எங்களுக்கு வந்து இப்போ மற்ற ஸ்கூலை விட நம்ம ஸ்கூலில் பார்த்தோம்னா ஃபீஸ்லாம் ரொம்பவே கம்மிதான் அதுல்லாமல் நம்ம ஸ்கூலில் பார்த்தம்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கலாமா எங்களுக்குத் தேவை நீங்கள் வந்து இப்போ எடுத்துருக்கிற இதேமாதிரி நீங்கள் ட்வெல்த்லயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து நல்ல பேரோட வெளியில கிளம்பணும் நல்ல ஒரு ஒபேவா இருக்கணும் டிஸ்பிளின்னோட இருக்கணும் ஓகேம்மா கண்டிப்பாப்பா நாங்கள் வந்து அதை வந்து அதிகமாகவே ஃபிரிப்பேர் பண்ணுறோம் ஏன்னா வந்து இங்கேருந்தே உங்களை வந்து நல்லாவா பிக்கப் பண்ணி அனுப்பனுன்றதுக்காக ஈவினிங் உங்களோட ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் நாங்கள் ஸ்பெஷலாக ஸ்பெஷல் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி நீட்டு வந்து கன்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவந்து உங்களுடைய கிளாஸ் மிஸ்சுங்கக்கிட்ட இன்பார்ம் பண்ணி அனுப்புவோம் நீங்கள் அதுக்குரிய டீட்டெயில்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகே ஆக்ஸ்சுவலாக வந்து நீங்கள் இன்னக்கே கூட அட்மிஷன் போட்டுட்டு நான் உங்களோட பேரன்ட்இஸ்சை மீட் பண்ணி நாங்கள் பேசிக்குவோம் அதுல்லாம வந்து மன்த்லி ஒன்ஸ் வர்லாம் பேரன்ட்ஸ் உங்களை மீட் பண்ணுறது அப்படின்னா மன்த்லி ஒன்ஸ் அது நாங்கள் என்ன டே டேட் வந்து பேரன்ட்ஸ் விசிட்டுன்றதை நாங்கள் இன்பார்ம் பண்ணிருவோம் உங்களுடைய ஹாஸ்ட்டல் வார்டன் வந்து இன்பார்ம் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதுக்கேத்தமாதிரி இது பண்ணிக்கலாம் கால்ஸ்சும் வந்து நீங்கள் வீட்டுக்குப் பேசுறதுக்கு வந்த உங்கள்கிட்ட வந்து ஃபோன்லாம் உங்களுக்கு யாருக்கும் வந்து அலோடுலாம் கிடையாது மொபைல் ஃபோன் யாருமே யூஸ் பண்ணவே கூடாது இது ஸ்ட்ரிட்டான ஸ்கூல் ரூல்ஸ்சு நாங்கள் வந்து என்னக்கு வந்து பேரன்ட்ஸ்கிட்ட பேசனும்ன்றதை நாங்கள் இன்பார்ம் பண்ணுவோம் அப்போதிக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய வார்டன்கிட்ட உங்களுடைய பேரன்ட்ஸோட நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிப் பேச வைப்போம் நீங்கள் இன்டிஜுவலலாம் யாரும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே